போக்குவரத்து முறைகளை மேம்படுத்த பேருந்துகள் பேருந்துகள் சரியான நேரத்துக்கு வந்தாலே போதுமானது பே பேருந்து கரெக்டான டைமுக்கு வந்தாலே போதும் ஆனால் என்ன பேருந்துகள் வந்து மிக அதிகமான கூட்டம் இருக்கிறதுனால வந்துட்டு அதிகமான பயணிகள் வந்து பயணிக்க முடிகிறது இல்லை அந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கு கூட்டம் எந்த டைமில் வந்து பஸ் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணிணாலே அந்த டைமில் வந்து ரெண்டு பஸ் விட்டாங்கனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ரெண்டு பஸ் விடும் போது அதிக பயணிகள் வந்து பயணிக்க முடியும் அதிக பயணிகள் ப பயணிக்கும் போது வந்து அடுத்த அடுத்த டைம் அந்த பஸ் வரும் போது அடுத்த நேரம் அந்த பஸ் வரும் போது வந்துட்டு அந்த பஸ்சில் அந்த அளவுக்கு சிரமம் இல்லாமல் அதிக பயணிகள் பயணித் பயணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பஸ் கூட்டமாக இருக்கிறதுனால வந்து அதிக பயணிகள் வந்து பயணிக்க முடியாதனால் அடுத்த அடுத்த நேரம் அந்த பஸ் வரும் போது வந்துட்டு அந் அந்த பஸ் வந்து ரொம்ப ஃபுல் கூட்டம் மிகுந்ததாக இருக்குது அந்த பஸ் கூட்டமாக இருக்கிறதுனால காலேஜ் பொண்ணுங்கள் பசங்கள் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு காலேஜ்க்கு வந்து போய்விட்டு வரமுடியல ஸ்கூல் பசங்கள் வந்து ரொம்பவுமே பாதிக்கபடுறாங்க அந்த கூட்டத்தில் போகும் போது தப்பி தவறி கீழே விழுந்துவிட்டா அவ்வளோ தான் அவங்க உயிரே போய்கிற அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது போக்குவரத்து வந்து ரொம்ப அதிகமானதுனால் வந்துட்டு இது அக்சிடெண்ட் வந்து நிறையா நடக்குது அப்படி அப்படி இருக்கிறதுனால பஸ்சில் அளவான கூட்டங்களை வச்சுருக்குறதுனால தான் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த அக்சிடெண்ட்டு இந்தமாதிரி நிறையா விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம்